ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் மேம் சொல்லுங்கள் தேங்க் யூ மேம் ஓகே மேம் ஆ அவைலபிள் மேம் ஆ ஓகேங்க எங்கள் கிட்ட வந்து ஜாக்ஃப்ரூட் பிரியாணி அதுக்கப்புறமேட்டா வந்து பலாப்பழ சிப்ஸ் அப்புறம் வந்து பன்னீர் டிக்கா பன்னீர் ஆ

மீல்ஸ்லாம் வந்து டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் மேம் நார்மல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கூட நீங்கள் எதாவது அடிஷ்னலாக வந்து டெசர்ட்டோ இல்லை ஸ்டார்ட்டர்ஸோ சொல்றீங்கன்னா அதுக்கு தனி ரேட் வரும் மேம் இப்போ வந்து நீங்கள் பன்னீர் டிக்கா எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஃபிஃப்டி ரூபீஸ் அந்த மாதிரி மேம் உங்களுக்கு வந்து வேறு எதாவது ஆப்ஷன்ஸ் வேணுமா மேம் ஆ லைக் ப்ளஸ் வாட்டர் பாட்டல்ஸ் அதுக்கப்புறமேட்டா ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி எதாவது எக்ஸ்டரா அடிஷ்னலாக இல்லை ஐஸ் கிரீம் இந்த மாதிரி ஓகே மேம் ஸ்பெஷல் பேக்கேஜ் இருக்கு எங்கள்கிட்ட நிறைய காம்போ ஆஃபர்ஸும் இருக்கு மேம் நார்த் இந்தியன் காம்போ சௌத் இந்தியன் காம்போ ஈஸ்டன் காம்போ இது மாதிரி நிறைய இது இருக்கு மேம் லைக் சைனீஸ் சைனீஸ் குசைன் இட்டாலியன் குசைன் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு மேம் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் இதில் எதை சூஸ் பண்ண விரும்புறீங்க மேம் ஓகே மேம் கண்டிப்பாக உண்டு மேம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வந்து ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கு போயிட்ருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைவ் பர்சென்ட் டிஸ்கவுண்ட் தருவோம் மேம் ஃப்ரூட்ஸ் ஸ்பைஸ்டு இருக்கு ஃப்ரூட்ஸ் ஸ்பைஸ் வந்து அவைலபுலாக இருக்கு அதற்கு அப்புறம் மேல் ஃப்ரூட்டில் வந்து ஐஸ் க்ரீம் டெசர்ட் அண்ட் அவைலபுலாக இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா மேம் ஓகேங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆ கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் மேம் நாளைக்கு உங்களுக்கு அட்ரஸ் இன்னொருவாட்டி சொல்ல முடியுமா ப்ளீஸ் நான் நோட் பண்ணிக்றேன்

ஓகே மேம் தேங்க் யூ மேம் உங்களுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்குள்ளே வந்து ப்ரேக்ஃபாஸ்ட் வரனும் மேம் மார்னிங் ஓகே மேம் டைமிங் எதுக்குள்ளே வேணும் எனக்கு உங்களுக்கு என்ன டைமிங்கில் வேணும் ஓகே மேம் ஈவினிங் ஐ மீன் ஆஃப்டர்நூன் ஓகேங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்துரும் மேம் தேங்க் யூ மேம்